அறிவுக்கு சவால் விடும் புக்கில்லை ஆனால் அது நிறைய வரலாறு கொண்ட புக்கு காவல் கோட்டம் எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதின புக்கு அந்த புத்தகம் படிக்கும்போது நிறைய வரலாற்று தரவுகள் அதில் இருந்துச்சு அந்த புக்கு சாகித்திய அகாடமி விருது வாங்கினது படிக்க படிக்க நிறைய அறிவுபூர்வமான தகவல்கள் அதில் இருக்கு நம்ம இப்போது வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எத்தனையோ வருஷமா அது ஆராய்ச்சி செஞ்சு தான் அந்த எழுத்தாளர் அந்த புக்கை எழுதி முடித்திருக்காரு எனது நண்பர்கள் அனைவருக்கும் நான் அது பரிந்துரையும் செய்தேன் அவர்கள் அவர்களும் படித்து நானும் படித்து அந்த காவல் கோட்டம் புத்தகத்தை பற்றி பேசிகிட்டே இருப்போம் நல்லா இருக்கும் அது இப்போது ஆரம்பத்தில் இருந்து மதுரையை ஆண்டவர்களில் ஆரம்ப மதுரையை ஆண்டவர்களில் இருந்து இப்போ வெள்ளைக்காரன் நம்ம இந்தியாவை விட்டு போன வரைக்கும் இருக்கிற அத்தனை வரலாறும் அந்த புத்தகத்தில் இருக்கு ரொம்ப சுவாரசியமான புத்தகம்